இந்த உலகத்துலேயே மிகவும் பழமையான மொழி எதுன்னால் அது தமிழ் மொழி தான் சொல்லுவோம் இந்த தமிழ் மொழியினால் தான் நம்மளுடைய தமிழ் நாட்டுக்கு ஒரு பெருமை இந்த உலகத்துலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் மொழி தான் இந்த தமிழ் மொழில மொத்தம் இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்களும் பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் இருக்குது இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணஞ்சு தான் பேலன்ஸ் இருக்கிற அந்த மொத்த எழுத்தும் வருது ஏன்னால் இந்த தமிழ் மொழி என்பது சும்மா கிடையாதுங்க இந்த உலகத்துலேயே மிகவும் முக்கியமான ஒரு அடையாளம் தமிழ்நாட்டோட அடையாளம்னாலே தமிழ் மொழி தான் இதோடய அம்சோம்னு தனியாக எதையும் சொல்ல முடியாது